பஞ்சாயத்துத் தலைவர்கள் அவங்க வந்துட்டு எல்லா இடத்துலையும் அப்படி சொல்ல மாட்டாங்க கிராமத்துலலாம் ஊர்த் தலைவர் இப்படி தான் சொல்லுவாங்க அவங்களயும் சரி ஆ தாசில்தாரையும் சரி பார்க்குறதல்லாம் ஈஸியாக பார்த்தர்லாம் அவங்க பண்ணுற ஹெல்ப்ஃபுல்லான நல்ல ந ஹெல்ப்ஃபுல்லாக நிறையா பண்ணியிருக்காங்க தண்ணி வசதிலேருந்து ரோடு வசதி இது மாதிரி நிறைய ஹெல்ப்ஃபுல்லான இதுல்லாம் பண்ணியிருக்காங்க அதுக்கான ஸ்டெப்பாக வந்துட்டு மனு எழுதிப் போட்டு வாங்கிக் கொடுத்துருக்காங்க அப்படி மனு எழுதிப் போட்டு கிடைக்காதத ஸ்ட்ரைக்கு இந்த மாதிரி இது மூலிமா வாங்கிக் கொடுத்துருக்காங்க அவங்கள அதிகமாக பார்க்கறதுன்னா அவங்களுக்குன்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் இருக்கும் எனி டைம் இந்த இடத்துல வந்தாங்கன்னா எ என்ன இந்த இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த நேரத்தில் பார்க்கலாம் அப்படின்னு தனியாக ஒரு ஆஃபீஸ் இந்த மாதிரி இருக்கும் தாசில்தார் த அவங்க கவுர்மெண்ட் ஆஃபீஸ் அது கவுர்மெண்ட் ஆஃபீஸ் அவு கவுர்மெண்ட்லேயே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஆஃபீஸ் அதனால் அங்கே போய் பார்க்க முடியும் ஊர்த் தலைவரை பொறுத்தவரையும் அவங்க அவுங்கவங்க வீடு இல்லைன்னா மெயினாக அந்தத் தோட்டம் அந்த மாதிரி இடத்துக்குப் போயிட்டு பார்க்கலாம் அவங்கள எப்போல்லாம் பாத்திருக்கோம் அந்த மாதிரின்னா பார்க்கணுன்னு தோணிச்சின்னா போய் பார்ப்போம் அவ்வளோ தான்